மனநிலை பிரச்சனைகள்னா மனக்குழப்பம் மனப்பிரச்சனை மனப்பாரம் மனசிதைவு இதலாந்தான் இது வந்து மனநலத்துக்குன்னுக்கு வந்து திருச்சி சைடில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே நல்லா வந்து பண்ணிட்ருக்குறாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதனால வந்து இவங்க இங்கே வந்து ஈஸியாக நல்லா பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மனநலத்துக்குனே தனியாக ஆலோசகர் இருக்காங்க அங்கே ஆலோசகர் இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மனநிலை குறித்து நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க அவர்னஸ்ஸும் கொடுக்குறாங்க அவங்க வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பண்ணுறாங்க அதாவது திங்கக்கிழமை புதன்கிழமையும் மன அழுத்தத்தைப் பத்தி அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு அப்பறம் அதைப் பற்றி பேசும்பொழுது அவங்க எப்படி என்னங்கிறத அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா அவங்கள வந்து நேராக ஜிஹெச்சுக்கு அதாவது மெடிக்கல் காலேஜ் அவங்க அங்க வர சொல்லி மருத்துவர்கள் அவங்களுக்குன்னு தனியாக இருக்காங்க இல்லையா மனநிலைக்கு அவங்கக்கிட்ட ஆழ்ந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான டீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க அவங்கிட்ட அது வந்து பக்குவமாக எடுத்து பேசும்போது அவங்களோட வந்து மனநிலை மாறி அதில் இருந்து விடுபட்டு அவங்க நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க